நடைப்பயணத்தை பற்றி கேட்டிங்கனா நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு நாலஞ்சு பேர் மாலை போடுவாங்க பழனிக்கு அப்போது நடைப்பயணமா எல்லாம் எங்கள் ஊரில் எல்லோருமே ஒட்டாக சேர்ந்து அந்த மாலை போட்டுட்டு சாப்பாடு நாற்பத்தஞ்சி நாள் விரதம் இருப்பாங்க அப்புறம் ஒவ்வொரு வீடுங்கள்லேயும் பூஜை பண்ணுவாங்க ஒவ்வொரு ஒரு வாரம் கழிச்சோன ஒவ்வொரு வீட்டில் தனியாக இது பண்ணி அன்னதானம் மாதிரி இது பண்ணி அது போடுவாங்க அப்போ அந்த நாற்பத்தஞ்சி நாள் முடிஞ்ச பின்னாடி நாங்கள் எல்லோரும் நடந்து பயணத்துக்கு போவோம் நம் பழனிய பயணத்துக்கு போவோம் அப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம நடந்து இது பண்ணுற மாதிரி வேண்டுதல் பண்ணிருப்போம் அது நடந்து இப்போ ஒரு நாலு நாற்பத்தஞ்சி பேர் இந்த மாதிரி நாங்கெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நாலு பேர் நல்லா அதான் அவங்களோட சேர்ந்து ஒரு ஐம்பது பேராகட்டும் போவோம் போகும் போது அப்படியே நடந்து போவாங்க காட்டு சைடு ஆனால் நல்லா சுற்றி சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் நல்ல இயற்கை காட்சியாக அழகா இருக்கும் போயிருக்கிறோம் அப்புறம் அந்த அப்படியே வெய்ல் வெய்ல் நேரமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் அங்கங்கே மரத்தடிங்களில் உட்கார்ந்து அங்கே கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் இதான பின்னாடி மெதுவாக நடந்து போவோம் எங்க எல்லோருமே குடும்பமாக நடந்து போய்ட்டு அங்கே அந்த தரிசனமெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் கும்பிடுவோம் அப்புறம் மறுபடியும் அங்கே பக்கங்களில் எங்கேயா சின்ன கோயில்களெல்லாம் இருந்தால் அங்கே தண்ணியெல்லாம் ஊத்திவிட்டு எல்லாம் இது பண்ணி இது பண்ணிட்டு நாங்கள் மறுபடியுமாக மறுபடியும் நடக்க ஆரம்பிப்போம் எப்படியும் ஒரு ஒரு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு நாள் ஆகிரும் அப்படியே நடந்து போவோம் அப்புறம் போய்ட்டு அங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு மறுபடி கும்பிட்டுட்டு மறுபடியும் வரும் போது வந்து பார்த்திங்கனா வண்டிலேயே வண்டியில் வந்துடுவோம் போகும்போது மட்டும் நடந்து நடைப்பயணம் போவோம் வரும் போது வண்டியில் வந்துடுவோம் அப்போ இது மாரி வீட்டில் வந்து அந்த இதெல்லாம் பொங்கல் இதெல்லாம் அங்கேருந்து இது பண்ணி அந்த இது பூஜைலாம் பண்ண பின்னாடி எங்கள் வீட்டில் வந்து கும்பிட்டு இது பண்ணுவாங்க அப்புறமேலு பார்த்திங்கனா இது இதோடு அந்த நடைப்பயணம் இது கொஞ்சம் நடந்து போகிறது கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கும் அப்புறமேலு வண்டியிலேயே வர்றதுக்குள்ள வந்துடுவோம் அது சரியா போய்ரும் போய்ட்டு வர்றதுக்கு அது கொஞ்சம் நடைப்பயணங்கிறது அது அந்த இதுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் மாலை போட்டு போயிருக்கிறது போயிருக்கிறோம் சூரிய அஸ்தமனம் பாத்திங்கனா அந்த மதியான டைமுங்களில் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் நான் பார்க்கவே இதாக இருக்கும் இது தான் எங்கள் நடைப்பயணத்த பற்றி சொல்ல வேண்டியது வேற எதுவும் அவ்வளோ தான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் இது தான்